ஹலோ வணக்கம் சார் சார் கொஞ்சம் இந்த ஐஃபோன்னு கொஞ்சம் செக் பண்ணணும் சார் எனக்கு தேவைப்படுது ஆப்பிள் ஐஃபோன் ஃபோர்ட்டின் ப்ரோ இருக்காங்களா சார் உங்கள் இதில் ஆஃப்லைன்ஸ் ம் சரி சார் அதை விட இன்னும் அட்வான்ஸ் மாடல் இருக்குங்களா ம் ஓகே சரி சார் ம் ம் சரி ம் ம் ம் சரி சார் ம் ம் ம் ம் சரி சார்

ம் ம் ஓகே சார் ம் ம் சரி சார் சார்ஜர் நல்லா நிற்குங்களா எத்தனை ஹவர் இருக்கும் சார் சார்ஜர் ஆ ஆ சரி சார் சரி சார் ம் இல்லை இப்போ இந்த டூ டேஸில் வாங்கிடலான்னுதான் சார் ஆ டூ டேஸில் வாங்கிடலான்னு கார்டு தான் ம் ஆ ஆ ஆ ம் ஓகே ஓகே கார்டு ஓகே தானுங்க சார் ஆ ஆ ஓகே ஓகே சரி சார் இப்பைக்கு ஒன்றும் அதுலலாம் டிஸ்கவுண்ட்லாம் ஒன்றும் கிடையாது சரி சார் ஆ டூ டேஸில் ஆ ஆ ம் ஆ இஎம்ஐ இல்லை ரெடிகேஷ்தான் கார்டுதான் கையில கேஷாக கொடுத்து ம் சரி சார் டூ டேஸில் வரோம் சார் ம் தேங்க் யூ சார் ம்